ஆ சொல்லுங்க மேடம் யாருங்க ஆ ஆமாங்க மேடம் ஆ ஓகேங்க மேடம் ஸ்டார்ட்டிங் வந்து ரெண்டு பவுன்லேருந்து இதாகுது மேம் உங்களுக்கு எத்தனை பவுன்லேருந்து வேணும் மேம்

மேம் எங்கள் பேங்க்கிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு பவுனுக்கு ஓ ரெண்டு பவுன்லேருந்து அஞ்சு பவுன் இருக்குன்னால் ஓ ஒன்ரை சவரன் வட்டி மேம் அதே பத்து பவுனுக்கு மேலே எடுத்தீங்கன்னால் ஒரு சவரன் வட்டி மேம் ஆ ஆ அவ்வளோ தான் வட்டி மேம் அதே பத்து பவுன் மேலே எடுத்தீங்கன்னா ஒருரூபா வட்டி மேம் உங்களுக்கு எப்படி மேம் மேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ரெண்டு டைம் வரலாம் இல்லைன்னா நீங்கள் மாசத்துக்கு ஒரு டைம் கூட பண்ணலாம் அதெலாம் பிரச்சனை இல்லை மேம் ஆனால் நீங் கரெக்டாக கட்டிடணும் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து எங்கள் எங்கள் பேங்க்கில் வேறு ஏதாச்சும் லோன் எடுத்துருக்கீங்களா வேறு எங்கேயாவுது லோன் எடுத்துருக்கீங்களா ஆ ஓகே மேம் குட் குட் அப்புறம் இது வந்து நீங்கள் ஆதார் அட்டை எடுத்துகிட்டு வரணுமா ஆதார் அட்டை பேங்க் பாஸ்புக்கு எடுத்துகிட்டு வந்துடணும் அப்புறம் நகை கடன் பில்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க உங்கள்தா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரிஜினலு அப்புறம் ரெண்டு ஃபோட்டோ சர்வீஸ் சார்ஜு வந்து ஒரு ஐநூறுபா எடுத்து வையுங்க ஃபார்ம் சர்வீஸு ஒரு ஐநூறுபா அவ்வளோ தாங்க எடுத்துகிட்டு வந்து நீங்கள் காலையில் பத்து மணிக்கு வந்தீங்கன்னால் நாங்கள் ஒரு ரெண்டு மணிநேரத்துல லெஸ் பண்ணிட்டு கேஷ் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் நகையை கொடுத்துட்டு வேறு ஏதாவுது டவுட் இருக்குதுங்களா இல்லை மேம் நீங்கள் வந்து நகை கொடுத்தீங்கன்னா அடமானம் வெச்சுட்டு ஒரு ஓ ஒன் வீக்கில் நாங்கள் கொடுத்துருவோம் பண்ணிவிட்டு ஒன் வீக்கில் ஃபோன் பண்ணுவோம் இல்லை உங்கள் அக்கௌண்டில் நாங்கள் போட்டுருவோம் அதை பற்றி பயப்படாதீங்க ம் ஆ எங்கள் அது உ எங்கள் பேங்க்காரங்க ஆ நன்றி மேம் தேங்க்யூ தேங்க்யூ மேம்